டாக்டரு வந்தாவோ பசு மாடுகளுக்கு பி புல்லு பச்ச புல்லுதான் போட முடியும் வரப்பு காஞ்ச புல்லு மேயாது சரியா வரப்புல கொண்டு போய் ஒரு ரெண்டு மணிநேரம் ஒரு மணிநேரம் மேய்ச்சி கொண்டாந்துரலாம் வெய்யகாலத்தில் வ மேய்க்கமுடியாது வ இந்த மழை காலத்தில் தான் மழை வராது முந்தி கொண்டு மேய்ச்சாதான் இல்லாட்டி மழை காலத்தில் மேய்க்க முடியாது தான் வெய்ய காலத்தில் வெய்ய வந்துட்டால் மேயாது இலப்பு எடுத்துட்டு கெஸ் கெஸ்ன்னு இலப்பு எடுத்துட்டு மேயாதுங்க அப்புறம் ம இப்போ மாடுகளுக்கு நோய்கன்னு வந்துட்டால் இருந்து நம்ம ஊட்டிப்போம ஓட்டி போகமுடியாது டாக்டரே வர சொல்லி ஊசி போட்டால்தான் நல்லதுங்க அப்புறம்

இந்த வாழ ம ஆடுகளுக்கு வ இதா கொண்டு போய் மேச்சால் அந்த தழை இந்த கொட்டத்தழை இந்த கெ கெழங்குத்தழை இதெல்லாம் நம்ம போட கூடாதுங்க போட்டாலே சொக்குதாக்கி அது கரெக்டாகதான் நாலு தழை ப பத்து தழை போட்டால்தான் சொ சொக்குதாக்காது இருக்கும் ஆடெல்லாம் தே சொக்குதா இந்த கொட்டத்தழை திண்ணால் சொக்குதாக்கி அது செத்தே போயிடும் இந்த மாடுகளுக்கு கொட்டத்தழை தே கிழங்கு தழை போட்டால் நாலு வாய் கடிக்கும் திரும்பி கடிக்காது அது சொக்குத்தாக்கிட்டா வம்பு அதனால்தான் டாக்டரு கூட்டியாந்து ஊசி போடுவோம் புல்லு வா பச்ச புல்லு கொண்டாந்து கொண்டாந்து அறுத்து அறுத்து கொண்டாந்து போடுவோம் ஆடுகளுக்கு இந்த கடலைகொடிதான் காட்டில எங்கிருந்தாலும் போ காட்டில கடலைக்கா வெட்டுற இடத்துல போய் பேசி மொத்தமாக கொண்டாந்து போர் அடைக்குவோம் அதை செம் மத்தியான நேரத்தில் இந்த ஆடுங்களுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டிருவோம் கடலக்காய் கொடி தின்னு திங்கி